நான் வந்து படிச்சிக்கிட்டிருக்கேன் நான் அழகப்பா யுனிவர்சிட்டி காரைக்குடி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது அங்கே படிக்கிறேன் அதில் வந்து நான் எடுத்துருக்க கோர்ஸ் வந்து ஃபேஷன் டெக்னாலஜி இந்த படிப்பை வந்து நான் ரொம்ப பிடிச்சி எடுத்தேன் நான் வந்து டுவெல்த்தில் வந்து நல்ல மதிப்பெண் வாங்கினேன் அதாவது ஐநூற்றி அறுபது மார்க் வாங்கினேன் அதனால எங்கள் வீட்டில் வந்து எனக்கு இன்ஜினியரிங்கும் போட்டாங்க எனக்கு இன்ஜினியரிங்கும் கிடச்சிது ஆனால் என்னோடய ஆசையை வந்து எங்கள் வீட்டில் நிறவேத்தி வச்சாங்க எனக்கு எதுவும் சொல்லலை உனக்கு பிடிச்சதே படின்னு சொல்லிவிட்டாங்க எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு செவன்த் எய்த்துலேருந்தே எனக்கு வந்து ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கணும்னு தான் வந்து ரொம்ப ஆசை எங்கள் வீட்லேயும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அதனால தான் நான் ஃபேஷன் டெக்னாலஜி எடுத்தேன் இந்த படிப்பு வந்து ரொம்ப சூப்பரான படிப்பு பெண்களுக்கு அதுவும் முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப தேவையான படிப்புதான் இது இதில் வந்து இப்போ நம்ம வந்து நார்மலாக இப்போ நம்ம வெளியில் ஒரு இது ஸ்டிட்ச் பண்ண கொடுக்குறதுக்கே நமக்கு அவ்வளோ செலவாகுது இதை நம்மளே கற்றுக்கிட்டு நம்மளே பண்ணால் நம்ம வந்து நிறையா ஏர்ன் பண்ணலாம் சேவிங்ஸ் பண்ணலாம் நம்மளே வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் பெண்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கு இங்கே வந்து நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இது இந்த ஃபேஷன் டெக்னாலஜி வந்து நிறையா இருக்குது நமக்கு வந்து துணியை பற்றிக் கூட அவ்வளோவா தெரியாது நிறையா நம்ம கற்றுக்கலாம் ஃபேப்ரிக்கை பற்றிலாம் நம்ம ஒரு கார்மெண்ட் எப்படி ஸ்டிட்ச் பண்ணறது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எல்லாமே இப்போதான் வந்து நாங்கள் பேஸிக்லாம் முடித்திருக்கோம் இன்னும் நிறையா கற்றுக்கணும் கற்றுப்போம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கோர்ஸ் எடுத்தது அதுவும் கேர்ள்ஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்தமாதிரி படிப்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபேஷன் டெக்னாலஜின்றது வந்து எல்லாருமே எடுத்து படிக்கலாம் ரொம்ப நல்ல படிப்பு எல்லாரும் படிங்க